கவர்மெண்ட் நடத்துகிற மருத்துவமனையில் பார்த்தேன் சுகாதார நிலையங்கள் இப்போ மாவட்டம்தோறும் இருக்குது அப்புறம் கிராமங்கள்தோறும் எல்லாத்தாலுமே இருக்குது இலவச உணவு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு இந்த மாச மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய க கர்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து எந்தவிதமான ஆக்டிவேட்டில் இருக்குது எப்படி இருக்குது அதனுடைய உணர்ச்சிகள் அதனோடய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினை எந்தளவுக்கு என்ஹென்ஸ் ஆயிருக்குது அதில் ஏதாவது டிக்ரீஸ் இருக்கா இன்க்ரீஸ் இருக்கானு எல்லாமே பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல் இலவச உணவுகள் கொடுக்குறாங்க குழந்தை பிறக்கும் தருவாயில் கூட அவர்களுக்கு வந்து தேவையான எல்லா சா உணவு சம்பந்தப்பட்டதுமே கவர்மெண்டே வழங்குது மாத மாதம் அவர்களுக்கு தேவையான நெய் பேரிச்சம்பழம் இதுபோன்ற சம்பந்தப்பட்ட உறவுகள் உணவுகள் எல்லாமே கொடுக்கப்படுது கவர்மெண்ட்டால் இதுக்கு தாண்டி வேலை செய்கிற திட்டங்கள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கென பல்வேறு திட்டங்கள் இருக்குது அவர்களுக்கு அந்த படிப்புக்கு சம்பந்தப்பட்ட திட்டங்கள் இருக்குது அவர்களுக்கு அவர்களுக்கு அத்தியாவசமாக தேவைப்படக்கூடிய இப்போ வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் இருக்குது மகளிர் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் அதிகமாக இப்போ கவர்மெண்ட் கொடுத்தது என்ன அப்படின்னா இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க இலவச மகளிர் பயணம் கொடுத்துருக்காங்க அதனால் எல்லோருமே அங்கங்கே போயிட்டு வர்றதுக்கு சம சந்தோஷமாக இருக்குது எல்லாமே அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு போயிட்டு விருப்பப்பட்ட இடத்துக்கு வர்றாங்க ஜென்ஸ்க்கு இடம் விடாமக்கூட அவங்க தான் எங்கே பாருங்க கேர்ள்ஸுங்க தான் போகிறாங்க அதனால் மகளிருக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதை உதவியாக இருக்குது